ஒரு நாளில் உணவில் என்ன இருக்கணும்னா கார் கார் கார்போஹைட்ரேட்லேந்து ப்ரோட்டீன்லருந்து நார்ச்சத்துலருந்து எல்லாமே நாம் வந்து சரி சமமாக எடுத்துக்கணும் அது தான் சரி சம விகித உணவுன்னு சொல்லிவிட்டு கூட நம்ம படிச்சிருக்கோம் சம விகித உணவு என்றால் என்னன்ற இதெல்லாம் கூட சைன்ஸில் வந்து நம்ப ஸ்கூல் படிக்கும் போதே படிச்சிருக்கோம் அது வந்து இப்போ பால் கால்சியம் கார்போஹைட்ரேட் எல்லாமே ஒரே சரி சமமாக இருக்கணும் இது ப்ரோட்டீனாக ப்ரோட்டீன் ஒன்னே எடுத்துட்டுருக்கக்கூடாது கார்போஹைட்ரேட்னா கார்போஹைட்ரேட் ஒன்னே வந்து எடுத்துட்ருக்கக் கூடாது இந்த மாதிரி தரமான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கணும் அதே போல் இயற்கை முறையில் வெளஞ்ச காய்கறிகள் தானியங்கள் தனலிக்கொட்ட புட்டு கல்ல வெள்ளை கல்ல பட்டாணி பயிறு எள்ளு எண்ணெய் இந்த மாதிரி வகைகளெல்லாம் எடுத்துக்கணும் எங்களுக்கெல்லாம் செ இயற்கை வளமாக எங்களுடைய தோட்டத்தில் எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே தோட்டம் இருக்கு அதுலேந்தே விளஞ்சி எங்களுக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு எங்களுக்கு போதுன்ற அளவுக்கு காய்கறிகளெல்லாம் எங்களுக்கு கிடைக்கிது